இளைஞர்கள் வேலைக்கு போகும் இடம் சென்னை கேரளா கோயமுத்தூர் திருப்பூர் இப்படி எந்தந்த ஊர் பெரிய பெரிய ஊர் இருக்கோ அந்த ஊரைத் தேடி வேலைக்கு போவாங்கள் மாத சம்பளம் செய்வாங்கள் மாத சம்பளத்துக்கும் செய்வாங்கள் அன்றாடம் கூலிக்கும் செய்வாங்கள் சிலப் பேர் பெயிண்ட் அடிக்க போவாங்கள் கார வேலைக்கு போவாங்கள் துணிக்கடைக்குப் போவாங்கள் சேர் கம்பெனிக்கு போயிருக்காங்க எந்தந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கெல்லாம் வெளியில போய் பார்த்து செய்வாங்கள் சிலர் வந்து துபாய்க்கும் போவாங்கள் பசங்கள் போணும்னா எங்கே வேணாலும் போயிட்டு வேலைப் பார்க்கவேண்டிய சூல்நிலையில வேலை போய் பார்த்துதான் இருக்கணுன்ட்டு எந்த ஊருங்களுக்கும் அவங்கவுங்க விருப்பமான ஊருக்குப் போவாங்கள் வருவாங்கள் செய்வாங்கள் பெண்களும் சரி கள்ளக்குறிச்சிக்கு துணிக்கடைக்கு போவாங்கள் கார்மெண்ட்ஸுக்கு போவாங்கள் டை டைலர் தைக்கிறாங்கள் பெண்களும் செய்வாங்கள் ஆண்களும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வேலைக்குப் போய் சம்பாரிக்கறாங்கள்